எங்கள் சமையலறையில் வந்து மிக்சி கிரைண்டர் கேஸ் சிலிண்டர் இந்தமாதிரி மின் சாதனங்களெலாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி வந்து விறகடுப்பு அம்மிக்கல் ஆட்டுக்கல் இந்தமாதிரிலாம் வச்சுதான் வந்து சமைச்சிட்ருந்தாங்க அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற மிக்சி கிரைண்டரை விட நிறையா டேஸ்ட்டையும் கொடுத்துச்சு அதுவும் இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் கூட உடம்புக்கு அது இல்லாமல் அதில் அந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல்லேருந்து வர சுவை சத்து இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ இருக்கிற மின்சாதனங்களில் வந்து வராது ஆனால் அது மிக்சி கிரைண்டர்லனால் வந்து நம்ப சுலபமாக ரொம்ப கம்மியான நேரத்தில் வந்து எதுனாலும் பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ஆனால் அப்போ வந்து அப்படி கிடையாது கேஸ் சிலிண்டர் வச்சே நம்ம வந்து ரொம்ப டக்குன்னு எதுனாலும் நம்மளால் இப்போலாம் வந்து சமைக்க முடியுது ஆனால் அப்போ அப்படி இல்லை ஏதாச்சும் ஒன்று சமைக்கணுன்னால் அதுக்கு வந்து அந்த மண் அடுப்பு செய்யணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் காட்டில் போயோ இல்லை எங்கையாவது போய் நம்ம வந்து விறகு தேடி அந்த விறகு எடுத்துகிட்டு வந்து அதை பற்றவச்சு அந்த நெருப்பை வந்து நல்லா எரிய விட்டு அதுக்கு அப்புறமேதான் நம்ம சமைக்க முடியும் அப்படியே நம்ம வந்து சமைச்சாலும் அந்த நெருப்பு எப்போ வேணா காற்றுனாலையோ இல்லை ஒழுங்கான நம்ம வந்து அதை ஒழுங்கா பற்ற வைக்கலைனா அது எப்போ வேணால் அணைஞ்சு போகலாம் அதனால அதை வந்து எரிய வச்சுட்டே இருக்கணுன்கிறதுக்காக ஏதாவது ஒரு இதை வச்சு அந்த குழலை வச்சு அந்த நெருப்பை வந்து ஊதிக்கிட்டே இருக்கணும் அது வந்து அப்படியே அதே மாதிரி எரியணும் அதேமாதிரி வந்து சாப்பாடு அதே அளவுக்கான சூடு எல்லா இடத்துலையும் பரவினாதான் நம்ம சமைக்கிற சாப்பாடு வந்து கரெக்டாக வேகும் கரெக்டாக வந்து பண்ண முடியும் அதனால் நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மா பிரச்சனை இருக்கறவங்களுக்குலாம் வந்து அது ரொம்பவே கஷ்டம் ஏன்னால் வந்து பொகை பயங்கரமாக வந்து அடிக்கும் அதெல்லாம் வந்து சுவாசித்தா அவங்களால் மூச்சு விட முடியாது சமைக்கிறதும் கஷ்டம் அவங்களால் மூச்சும் விட முடியாது ஸோ அந்தமாதிரி நிறையா பின்தங்கி இருந்ததினால நிறையா ட்ராபேக்ஸ் இருந்ததினால தான் இந்தமாதிரி மின்சாதனங்கள் மிக்சி கிரைண்டர் கேஸ்டவ் அவன் இதெல்லாம் வந்துச்சு மிக்சி வந்து நம்ம ஈஸியாக டக்குன்னு ஏதாவது ஒன்று ஏதோ ஒரு லிக்விடோ சாலிடா அரைக்கிறதுன்னால் கூட நம்ம அதில் வந்து டக்குன்னு அரச்சுக்கலாம் இதே ஆட்டுக்கல்னால் நம்ம வந்து அது ஒரு ஹாஃப்பனாராவது தனித்தனியாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சா அ அதுக்கப்புறமே நம்ம வந்து அதை வந்து அரைக்கணும் ஆனால் இப்போ வந்து மிக்சி கிரைண்டர்லையும் அப்படிதான் நம்ம மாவு ஆட்டணுன்னா டக்குன்னு ஆட்டிடலாம் ஒரு ஒன் ஒன் ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரத்துல வந்து நம்ம டக்குன்னு ஆட்டிடலாம் ஆனால் அம்மிக்கல்லையோ ஆட்டுக்கல்லையோ வந்து அப்படி பண்ண முடியாது கேஸ் அடுப்புலையும் வந்து டக்கு டக்குன்னு நம்ம டக்குன்னு பற்ற வச்சு சமைச்சோம்னாலே போதும் அந்த நெருப்பை வந்து நம்ம மே அணையாமல் பார்த்துக்கணும் அது ஒரே அளவில் பரவுதான்னு பார்க்கணும் இந்தமாதிரிலாம் எந்தவொரு தேவையுமே கிடையாது ஏன்னால் வந்து அதுவே நம்ம கேஸ் ஸ்டவ்வும் கேஸ் சிலிண்டருமே பார்த்துக்கும் எவ்வளோ கேஸ் வரணும் அது எப் எப்படி எரியணும் இது எல்லாமே வந்து ஏற்கனவே செய்யும்போது அவங்களே செஞ்சுருப்பாங்க ஸோ நமக்கு ரொம்பவே ஈஸி நம்ம அந்த லைட்டர் எடுத்து ஆன் பண்ணிணாலே போதும் அப்புறம் அவன் முன்னெல்லாம் வந்து நாலு பக்கமும் ஹீட்டு இரு ஹீ ஹீட்டு வந்து எதையும் நம்ம வேக வைக்கிறதுக்கு வந்து நமக்கு இருந்த ஒரு இது இட்லி குண்டான் மட்டும்தான் ஆனால் வந்து நிறையா கேக்கு டெஸர்ட்டு இது எல்லாமே வெளிநாட்லேருந்து இப்போ செய்யற டிஷ்ஷஸ் எல்லாமே ஈஸியாக செய்யறதுக்கு வந்து மைக்ரோவேவ் அவன்லாம் வந்து இப்போ வந்துருச்சு மோஸ்ட்டா எல்லார் வீட்டிலையுமே மைக்ரோவேவ் அவன் இருக்குது இந்தமாதிரி நிறையா எலெக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு வரோம்